ஆ சொல்லுங்கள் இது ஃபர்னிச்சர் கடைங்கள் ஆ என்னாங்க வேணும் உங்களுக்கு சரி சரி வீட்டுக்கு ப தேவையான பொருள் தான் புது மாடலாக பழைய மாடலாக பொருளுகள் ஆ

ஆமாம்

ஆ சேரா

ம் ம் எத்தினை நாளில் வேணும்

ம்ம் ம்ம் சரி ஆ கொடுக்குறோங்க நானு இப்போ அனுப்பிட்டு நானு ஆளுங்கள வச்சு கொண்டார்ந்து நானு இறக்கி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காசு வாங்கிக்கிறேன் கொஞ்சம் காசு ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லாம் தேக்கு மரந்தான் உயர்ந்த நல்ல மரம்லாம் நல்ல மரந்தான் தேக்கு மரந்தான்

ம் சரி ம் சரி ஆ சரிங்க நீங்கள் கேட்கற பிரகாரமே நான் அனுப்பி வைக்கிறேன் ஆளுங்கள் கொண்டாந்து இறக்கிடுவாங்க நீங்கள் ஒ உடனே எனக்கு பணத்தை நாங்கள் ஆளுங்கள் கையில் கொடுத்தனுப்பிடுங்க சரியாக ஆ சரி ஆ சரி ஆ